ஹலோ நீங்கள் யார் சார் ஆமாங்க பூ கடைதான்ங்க

ஹரிணிங்களா சரி சொல்லுங்கள் ஆ பூ இருக்குதுங்க என்னங்க வேணும்ங்க மைசூர் ரோஸ் இருக்குது மல்லி இருக்குது முல்லை பூ இருக்குது ஆ ரோஜா பூ இருக்குது கனகாம்பரம் பூ இருக்குது ஆ பட்டு ரோஜா இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது சாமந்தி பூ இருக்குது என்ன என்ன பூ வேணும்ங்க ஆ மைசூர் ரோஸ் இருக்குதுங்க ஒரு பூ இருபது ருபாய்ங்க உங்களுக்கு என்ன மாலையாக வேணுமா விடுபூவாக வேணும்ங்களா ஒரு கிலோ வேணும்ங்களா ஒரு கிலோ வந்து ஐந்நூறுபாய் ஆகுங்க சரிங்க வேறு என்ன வேறு என்ன பூ வேணும்ங்க ஆ மல்லிகைப்பூ இருக்குதுங்க அஞ்சு படிங்களா சரிங்க ஆ இருக்குதுங்க சரிங்க நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடுங்க சரிங்க கடை எப்போதும் ஒம்போது மணி வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்குங்க ஆ சரிங்க ஆ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுங்க ஆ சரிங்க சரி வச்சிடட்டுங்களா ம் சரிங்க